ஆ வணக்கம் சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் ப்ரின்ஸிபால் தான் பேசுகிறேன் சொல்லுங்கள்

ஓகே மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு அவங்க என்ன மார்க் மேம் எடுத்துயிருக்காங்க ஓகே வெரி குட் வெரி குட் என்ன குரூப் மேம் எக்ஸ்பேக்ட் பண்ணுறீங்க நீங்கள் இப்போ சீட்டு வந்து நீங்கள் இப்போ நீங்கள் ஃபோர் செவண்டி டு இங்கறதுனால் அவங்களுக்கு வந்து சீட்டு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து இப்போ ஹாஸ்டலில் சேர்க்கணுமா இல்லை டேரக்டாக இங்கே வந்து விட்டுவிட்டு போகிற மாதிரியா மேம் இருக்கு மேம் வேன் வந்து நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு டுவன்டி கிலோமீட்டர்ஸ் வரையும் நாங்கள் கொடுக்குறோம் வேன் பஸ்சு உங்களுக்கு அந்த சைட்டில் இல்லை மேம் மார்க் மார்க் அதிகமாக இருக்கிறதுனால ஒன்னும் பிரச்சனை இல்லை மேம் நம்ம சீட்டு ப்ரோவைட் பண்ணிடலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைப்போம் ஏன்னா லெவன்த் டூவல்த்ங்கும்போது நாங்கள் எங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக தான் இருக்கும் அதனால் நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் வந்துட்டு வைப்போம் ஸோ அந்த டைமிங்லாம் ஹாஸ்டலில் இருந்தால் ப்ளக்சிபிளாக இருக்கும் நீங்கள் போயிட்டு வரதுங்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா போயிட்டு வரும்போது நீங்கள் தான் ரெஸ்பான்ஸ்பிலிட்ஸ் எடுத்துக்கணும் அதுக்கு இப்போ இன் கேஸ் நீங்கள் ஒரு ஒரு சிக்ஸ் தர்டி வரையுமே வந்து நாங்கள் ஈவினிங் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மார்னிங் வந்து செவன் ஓ கிளாக்காக இருக்கும் ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும் தான் லீவ்வாக இருக்கு சாட்டர்டே வந்து ஃபுல் டே ஒர்க்கிங் டேவாக தான் இருக்கும்

ம் ம் ம் இப்போ நீங்கள் லெவன்த்க்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் லாக் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் யூனிபார்ம் நோட்புக்க்கு நோட்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரோவைட் பண்ணிவிடுவோம் ஹாஸ்டல் பீஸ் எல்லாமே இன்குலுடட் தான் மேம் ம் ஆ வாங்க மேம் இன்னக்கு பண்ணலாம் மேம் அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு நீங்கள் வர்லாம் உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க உங்களோட ஆதார் கார்டு ஒரிஜினல் சர்டிபிகேட் டென்த் மார்க் சீட் அண்ட் டிசி ம் ஆ அழைச்சிகிட்டு வாங்க மேம் அவங்க ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ மாதிரி இன்டர்வீயூ மீன்ஸ் அவங்க அவங்களோட திறனை தெரிஞ்சுக்கறதுக்காக ஒரு ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சுருப்பாங்க அவங்க கிளாஸ் பயாலஜி பயாலஜி மேக்ஸ் கேட்டிங்க இல்லையா ஸோ அவங்ளோட மாதிரி அவங்க சும்மா உங்களை வந்துட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணுவாங்க அதனால் நீங்கள் பொண்ணை அழைச்சிட்டே வாங்க ஓகே மேம் தேங்க யூ மேம்